ஆ வாங்க ஓகே மேடம் எதனால் என்ன பிரச்சனை உங்களுக்கு எதனால் அப்படி வெயிட் குறையிது ஓகே எதனால் சரியா சாப்பிட்றது இல்லையா

ஓகே நீங்கள் எப்போவாச்சும் நைட்டெல்லாம் சரியா தூங்குறீங்களா எப்படி ஓகே ஆ அப்படியா கொஞ்சம் தூக்கம் வந்து கண்டிப்பாக தூங்குகிறது முக்கியமான இது அதனால் உங்களுக்கு தூங்காதனால் தான் இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை இருந்திருக்கு உங்களுக்கு ஒரு ஹெல்த்து பவுட்ரு அந்த மாதிரி எழுதி கொடுத்தா சாப்பிடுவிங்களா டெய்லி ரொட்டீன்னா எடுத்துக்கிறிங்களா ஓகே உங்களுக்கு அந்த மாதிரி ப்ரோட்டின் பவுட்ரும் அந்த மாதிரி எழுதி கொடுக்குறேன் கொஞ்சம் அதை ரெகுலராக சாப்பிடணும் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்காது ஓகேவா யோகா அந்த மாதிரி எதுவும் செய்கிறிங்களா ஓகே ஓகே யோகா செய்ய இப்போ காலையில ஒரு ஹாஃபனவர் செஞ்சிக்கோங்க முடிந்த அளவுக்கு முடிகிற அளவுக்கு செஞ்சிக்கோங்க உங்கள் ஹெல்த்து எப்படி இருக்கோ அதை பொறுத்த அளவுக்கு நீங்கள் செஞ்சிக்கோங்க ஸோ யோகா பண்ணிங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது உங்களுக்கு நான் ஹெல்த்து உங்கள் இப்போ உங்களோடய டாக்டர்ட வந்து கேட்டுக்கோங்க எந்த மாதிரி யோகா பண்ணலாம் அப்படின்னு கேட்டுட்டு அது மாதிரி நீங்கள் வந்து யோகா எடுத்து பண்ணுங்கோங்க ஒரு டெய்லியும் ஒரு ஹாஃபனவர்குள்ள மட்டும் பண்ணிக்கோங்க உங்களால் முடிந்த இது சிம்பிளா உள்ளதை மட்டும் பண்ணுங்கள் உங்கள் டாக்டர்ட கேட்டுட்டு நீங்கள் என்ன மாதிரி பண்ணலாம்னு சொல்லி பண்ணிக்கோங்க உங்களுக்கு வெயிட்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ப்ரோட்டின் பவுட்ரு எழுதி தரேன் உங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் கொஞ்சம் அதை ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்புக்கு நல்லா இருக்கும் ஓகே நான் அதை எழுதி தரேன் கொஞ்சம் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க தூக்கமும் கண்டிப்பாக ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் ஆவது கண்டிப்பாக தூங்க தான் செய்யணும் ஓகே நீங்கள் அதை கொஞ்சம் டெய்லி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே தேங்க் யூ தேங்க் யூ மேம்